இப்போ போல் இப்போ போல்ட்ரின்னால் கோழிதான் அந்த கோழி வந்து அந்த ஃபெதரல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அது நிற்கும்போதே தெரியும் சோர்ந்து சோர்ந்து உக்காரும்போதே தெரியும் இது வந்து கொஞ்சம் வீக்கான கோழி அப்படின்னு சொல்லிகிட்டு அதை வந்து ஸ்டார்டிங்கிலே அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா அங்கே போல்ட்ரியில் வந்து ஒரு டூ இன்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த கோழி வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தாங்குதான்னு அப்படின்னு சொல்லிகிட்டு அப்படி இருக்கும்போதே அதை வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருவோம் மறுநாள் லோடுக்கு திரும்பி அனுப்புச்சு விட்டிருவோம் அது மாதிரிதான் வந்து இதை மாதிரி பார்ப்போம் ஃபெதர் அப்புறம் அதோடைய கண் ஐயில் வந்து ஒரு டாட் இருக்கும் அது மாதிரி டாட் இருக்கக்கூடாது டாட் இருந்துச்சுனாலே அது கண்டிப்பாக அந்த கோழி வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் நம்ம போடுகிற இன்ஜெக்ட் வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது ஏதாவதொரு டிசீஸ் வந்துடும் அந்த ஒரு டிசீஸால் என்னாகும்னால் எல்லாத்துக்குமே எல்லா கோழிக்குமே பரவிவிடும் அப்புறம் வந்து இது மாதிரி இருக்குறப்போ என்னுடைய இக்னு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ல்லாம் எனக்கு தெரிஞ்சுவங்க கொஞ்சம் இருக்காங்க அவர்கள்ட்டலாம் கேட்பேன் அவர்கள்ட்ட கேட்கும்போது இது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படியும் கேட்பேன் எனக்கு ஒரு சிலதெலாம் தெரியும் தெரியாதப்போதான் இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் கேட்பேன் இன்னொருத்தவங்க வந்து என்னோட டாக்டர் பர்சனல் டாக்டர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து போல்ட்ரியில் வந்து ஸ்டார்டிங்கிலிருந்தே இருக்காங்க அவங்கள்கிட்ட கேட்பேன் இது மாதிரிலாம்தான் நான் இந்த என்னுடைய போல்ட்ரியில் கோழியெலாம் எப்படி வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து செக் பண்ணுவேன் வீக்லியாச்சும் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து எல்லா கோழியுமே செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணும்போது ராண்டமாக பிக் பண்ணி எடுக்க மாட்டோம் மொத்தமாகவே இன்டிவிஜுவல்லாக ஒரு ஒரு கோழியாக எடுத்து எடுத்து பார்த்து அப்படிதான் ஃபெதெர்ஸெலாம் கரெக்ட்டாக இருக்கா ஃபெதெர்ஸ் வந்து இப்போது இப்போ இன்ஜெக்ட் பண்ணிணதுக்கும் ஆஃப்டர் இன்ஜெக்ட் பண்ண போகிறதுக்கும் இது தாங்குமா அப்படின்னு சொல்லிகிட்டுதான் பண்ணுவோமே அப்படி பண்ணும்போது ஒரங்களும் கரக்ட்டாக இருக்கா அது அதனால் ஏதாவது டிசீஸ் வந்துருக்கான்னு பார்ப்போம் இப்படிதான் வந்து கவனிச்சுப்போம்